சொல்லுங்கள் சரிங்க சார் என்ன வண்டிங்க உங்கப் பேர் சார் என்ன ப்ராப்லம் சார் பெட்ரோல் இருக்கிறத பார்த்துக்குங்க பெட்ரோல் ஃபுல்லா இருக்கா சரிங்க சார் வண்டி ஸ்டார்ட் ஆகலிங்களா இக்லிஷிங் போட்டு பார்த்தீங்களா ஒ இங் ரொட்டேட் ஆகிறது ஆனால் வந்து இன்ஜின் ரன் ஆகலை ம் சரிங்க சார் அந்த பேனண்ட் லிவரை ஓப்பன் பண்ணிட்டுக் கொஞ்சம் முன்னாடி வாங்க முடிஞ்சால் நாங்கள் பண்ணுவோம் இல்லைனா வந்து டோப் பண்ணிட்டு எடுத்துட்டு வரணும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வரணும் சார் பேனண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் சைடு வாங்க சொல்கிறேன் சில இன்ஸ்ட்ரக்ஸன் சொல்கிறேன் அந்தப் பேனட் லிவர் பாருங்கள் ஸ்டேரிங் கீழே இருக்குது அந்த கார்னர்ல அதை புள் பண்ணுங்கள் புள் பண்ணிட்டு வெளியே வாங்க பேனட்டை ஓப்பன் பண்ணிட்டிங்களா அதில் அந்த பேட்ரி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஃப்யூஸ் இருக்குதுங்க அது வந்து ஸ்பார்க் கியருக்கு போடக்கூடிய அது ஃப்ரீசர் அது போயிருந்ததுன்னால் இன்ஜின்ஸ்ஸ சுற்றும் ஆனால் வந்து ஸ்பார்க் போகாதனால ஸ்டார்ட் ஆகாது அந்த ஃப்யூஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் நல்லாருக்குங்குளா ம் இப்போ அடுத்து வந்து சப்ளே போகும்னால் டே டிஸ்ட்ரிபுட்ரு தானே டிஸ்ட்ரிபுட்ரில் வந்து ஒரு உள்ள ஒரு சீபி பாயிண்ட்னு ஒரு பாய்ண்ட் இருக்கும் டிஸ்ட்ரிபுட்ரை ஒப்பன் பண்ணுங்கள் ரெண்டு க்லாம்ப் மாதிரி இருக்கும் க்லாம்ப்பை ஒப்பன் பண்ணிட்டு வந்து சீபி பாயிண்ட்டு வந்து லைட்டா உப்பு பூத்துருக்குதுங்க அதை வந்து நீங்கள் ஒரு சைடு துணியில் தேய்ச்சு விட்டுப் பாருங்கள் ஸ்டார்ட்டு ஆயிடும் சப்போஸ் ஸ்டார்ட் ஆகலைனா கண்டிப்பாக நம்ம வந்து டெக்னிஷன் தான் அனுப்புறோம் சார் ஒன்னும் ப்ராப்லம் இல்லை நாங்கள் சீக்கிரம் அனுப்பிச்சிர்றோம் நீங்கள் அந்த சீபி பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க சார் லைன்லயே இருக்கேன் இன்ஜினின் டயர் இன்ஜின் போட்டிங்களா இப்போ ஸ்டார்ட் பண்ணிப் பாருங்கள் இப்போ பேனட்டு மூடி ஓப்பன்லயே இருக்கட்டுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிப் பாருங்கள் ஸ்டார்ட் ஆணுச்சின்னால் இது மாதிரி என்ன வந்து நம்ம டோப் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் ப்ராப்லம் கிடையாது சரி ஓகே சார் அவ்வளவா சிம்புல் விஷயந்தான் சார் இருந்தாலும் நீங்கள் ஒரு சர்வீஸ் வந்து ஷோரூம்க்கு வந்து பண்ணிக்கோங்க ஒரு செக் அப் பண்ணிக்கலாம் ஏன்னா அது அந்த பாயிண்ட்டு வந்து மாத்திகிட்டீங்களா அன்னைலேருந்து எப்போது டைம் கிடைக்கிதோ இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து நீங்கள் சர்வீஸ் செக்சன்ல வண்டி விட்டுருங்க அப்போ சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறோம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே சார்